இந்தியாவில் மிக பிரபலமான விளையாட்டு கிரிக்கெட் போன்றவை கிரிக்கெட்டுக்கு ரசிக பெருமக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் கிரிக்கெட் ரொம்ப முக்கியமாக விளங்கப்படுகிறது இரண்டாவது கபடி கபடி என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் வீர விளையாட்டு கபடி என சிலப்பேர் சொல்கிறார்கள் இதனால் கபடி என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது மற்றும் கபடி விளையாடும் வீரர்கள் அடிபட்டாலும் சிரித்து கொள்வார்கள் இது சகஜம் அல்லவா